ஹலோ சார் லாஸ்ட் வீக் நான் பண்ண ஆர்ட்ரு பார்த்தீங்க அப்பிடின்னா ஸேரீ ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அந்த ஸேரீ பார்த்தீங்க அப்பிடின்னா கிழிஞ்சிருக்கு வரும் போதே கிழிஞ்சிருந்துச்சி நான் அதுக்காக என்ன பண்ணிணேன்னா அதுக்கான வீடியோவும் நான் இதில் உங்களுகிட்டவே சம்மிட் பண்ணியிருக்கேன் அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு எனக்கு அந்த ஸேரீயை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு அதுபோக எனக்கு வேறு ஸேரீயை வந்து எனக்கு நான் ஆர்ட்ரு பண்ணி நான் வாங்க்கிறேன் எனக்கு